ஹலோ ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் பேசுகிறேன் இங்கே இது உங்கள் பையனோடய ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் ஸ்கூல்லிருந்து கால் பண்ணுறேன் உங்கள் பையன் வந்து இப்போ டுவெல்த் படிச்சுக்கிட்ருக்கான் அவன் வந்து இப்போ மார்க் எல்லாமே இப்போ நாங்கள் வைச்ச டெஸ்ட்டஸ் எல்லாத்திலையுமே மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கான் ரொம்ப படிக்கிறதே கிடையாதமே சும்மா பசங்களோடு சேர்ந்து ரொம்ப சேட்டை படிப்பில் ஆர்வமே இல்லாமல் இருக்கான் ஸோ இப்படி இருந்தான்னால் ஆன்வல் எக்ஸாமில் வந்து ஸோ ரொம்ப மார்க்கு கம்மியாகி அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இப்படி இருந்தால் இப்படி இருந்தான்னா நம்ம ஸ்கூலோடய நேம் தான் ஸோ எங்களுக்கு கெட்டு போகும் ஸோ உங்களையும் நாங்கள் ரெண்டு டைம் கூப்பிட்டு வார்ன் பண்ணிவிட்டோம் நீங்களும் அவன்கிட்ட பைக் கொடுத்து விட்றது இதெல்லாம் நீங்களும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிணா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேட்ஸ் எல்லாமே ரொம்ப புவராகதான் எடுக்கிறானே ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா கூட அவனை படிக்க வைக்கலாம் ஆனால் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் தான் அவன் டியூஷன் போகிறான் ஆனால் போகிறானான்னு உங்களுக்கு நீங்கள்தான் அதை வாட்ச் பண்ணணும் ஏன்னால் டியூஷன் போயி படிக்க டியூஷன் போயி படித்திருந்தான் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கில் அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னால் எல்லாத்திலையும் ஒன் டிஜிட்டில் சிங்கிள் டிஜிட்டில் மார்க் எடுக்கிறான் ஸோ ஆல்ரெடி இப்போது ஃபோர்த்து ஃபிஃப்த்துனாக் கூட ஓகே இவன் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு ஸ்டேட் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை வந்து அவன் வந்து இது பண்ணணும் ஸோ அதில் வந்து இப்படி மார்க் எடுத்தான் அப்படின்னா அவனோடய ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும் ஸோ டுவெல்த்து தான் அவனுக்கு மெயின் மார்க்கே இதில் வந்து அவன் ரொம்ப கம்மியாக எடுத்தான் அப்படின்னா ப்ரின்ஸ்பலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இவனோடய இது வந்து இவனால் நம்ம ஸ்கூலோடய நேம்முமே ஸ்பாயில் ஆறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இவனை வந்து இனிமேல் நாங்கள் எங்கள் சைடுலேருந்து எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டாச்சு இப்போ நீங்கள்தான் உங்கள் சைடுலேருந்து அவனை டியூஷன் போறானா படிக்கிறானா வீட்டில் வந்து என்ன பண்ணுறான் ஸோ மொபைல் பார்க்குறானா டிவி பார்க்குறானாங்குறத வாட்ச் பண்ண வேண்டியது உங்களோடய இது அது ஸோ அதை வந்து நீங்கள்தான் கொஞ்சம் பார்த்து அவனுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வார்ன் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அவன் மார்க் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கணுன்னு எங்கள் சைடுலேருந்து எல்லா எஃபோர்ட்டுமே நாங்கள் போடுகிறோம் அதே மாதிரி இவனை பாஸ் பண்ண வைக்க நீங்களும் உங்கள் சைடுலேருந்து எல்லா எஃபோர்ட்டும் போடுங்க நீங்கள் ஓகே தேங்க்யூ